நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் வலசுப்பாளையம் பகுதியில் நான் இருக்கிறேன் அங்கே வந்து மைனா கானாக்குருவி அப்புறம் புறா கிளி இதெல்லாம் வரும் அதில் எங்கள் வீட்டில் வந்து மாதுளஞ்செடி இருக்குது மாதுளஞ்செடி சீத்தாபழம் செடி இதெல்லாம் இருக்கறதுனால பறவைகள்லாம் வந்து வந்து அந்த மாதுளத்தை கொத்தி சாப்பிட்றது சீத்தாபழத்தை கொத்தி சாப்பிட்றது இந்தமாதிரி எல்லாம் பண்ணிட்ருக்கு அதுவும் நான் அதுவும் அதை பாக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கு அது போக வந்து நான் வந்து லவ் பேர்ட்ஸ்ஸு வளத்துனேன் அது போக கிளி வந்து எங்கள் சித்தி வீட்ல வச்சுருந்தாங்க அப்போது முதல்லேயே வச்சுருந்தாங்க அப்போ அந்த கிளி வந்து நல்லா அழகாக பேசும் அக்காக்கா சி கொக்கா அப்டினுல்லாம் பேசும் அதை வந்து ரொம்ப பேசுகிறதே ஒரு அழகாக இருக்கும் அது வந்து நான் எங்கள் சித்தி வந்து சின்னதுலேருந்து வளத்துனாங்க அந்த பறவை அந்த பறவையை பார்க்கும் போது இவ்வளோ அழகாக பேசுதே அப்படின்னு எனக்கு ரொம்ப அந்த கிளின்னா ரொம்ப பிடிக்கும் அது போக மயிலுங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா மயில் இருக்கு அந்த மயிலெல்லாம் வந்து அழகாக அங்கேயும் இங்கியும் அந்த தட்டு இதெல்லாம் வரும் அங்கே வந்து மேயும் அதை பாக்கிறது அது காலை நேரத்தில் பத்து பாஞ்சி மயிலெல்லாம் வந்து இருக்கும் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கும் அது போக வந்து ஒவ்வொரு டைம் எங்கள் வாசலுக்கே வந்துடும் அது ரொம்ப அழகாக இருக்கு அது போக வந்து நான் வந்து அந்த கிளியெல்லாம் கிளி அந்த லவ் பேட்ஸ்ஸெல்லாம் வந்து வெச்சிருக்கும் போது அதுக்கு தீனி தெனை தண்ணி இதெல்லாம் வைக்கிற போது அதோ அது கத்திகிட்டு அங்கேயும் இங்கேயும் பறக்கிறத பாக்கிறது மனதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அது போக எங்கள்

வந்து நிறையா அரிசியை வந்து தூவி விட்ருவாங்க அந்த அரிசி தூவி விட்டதுல வந்து ஐம்பது குருவி நூறு குருவின்னு வந்து அழகாக அது அரிசி பொறுக்கி தண்ணி குடிச்சுட்டு போகும் நாங்கள் எல்லோருமே கோந்த்துட்டு நாயம் பேசிகிட்ருந்தாலுமே அந்த குருவிகள்லாம் வந்து அழகாக அது பாட்டுக்கு அரிசி பொறிக்கிட்ருக்கும் எங்களை கண்டு பயப்படவே பயப்படாது அழகாக அது சாப்பிட்டு ஒவ்வொன்னா சாப்பிட்டு போகவும்மு வர்றவும்மு அதுவும் அதை பார்க்கும்போது நம்ம மனசுலருக்குற கவலை இதெல்லாம் வந்து அதை நினைக்க மாட்டோம் அதில் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு பறவைன்னா எனக்கு பிடிச்ச பறவைன்னா ரொம்ப பிடிச்சதுன்னா மயில் தான் ஏன்னா அடிக்கடி கோலம் போடும்போது நான் மயில் தான் வரைவேன் அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆவுன்னா மயில் வரைஞ்சிடுறா இவ இதே வேலையாக போச்சு எனக்கு மயிலுன்னா ரொம்ப பிடிக்கும்